எங்கள் ஊர் சைடில் வந்து டான்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸ்கூல் சைடில் இருந்து எல்கேஜி டு டுவெல்த் வரைக்கும் சரி காலேஜ் சைட் கல்ச்சுரல்ஸ் எல்லாத்துலேயுமே டான்ஸ் வந்து மெயினாகதான் இருக்கும் நானும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இப்போது திருவிழான் திருவிழா தான் மோஸ்ட்லி இப்போது ஃப்ரண்ட்ஸ் வீட்டுக்கு ஃப்ரண்ட் வீட்டு சைட்லலாம் அந்த திருவிழா ஊருக்குள்ளே அந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே நிறைய டான்ஸ் இப்போ ஸ்டேஜ்லாம் போட்டு எதாவது ஒரு பொங்கல் ஃபங்ஷனாக இருக்கட்டும் இல்லை இந்த மாட்டு பொங்கல் சைட் அப்போலாம் ஒரு ஸ்டேஜ் மாதிரியே போட்டு அதுக்காகவே தனியாக காசெலாம் கலெக்ட் பண்ணி அந்த டான்ஸ் ஃபங்ஷன் அதெல்லாம் வைப்பாங்க அதுக்கு அப்புறம் மெயினாக எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த லட்சதீபம்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடக்கும் அதுதான் பெருசு விழுப்புரத் விழுப்புரம் ஆக்சுவலி அதில் வந்து மெயினாக நடக்கிறது இந்த லட்சதீபம் அதில் பார்த்திங்கன்னா பாட்டு கச்சேரி மெயினாக டான்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டான்ஸ் தான் ஒரு டென் டேஸுக்கு டான்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஸ்கூலில் இருந்தும் ஒரு ஒரு காலேஜில் இருந்தும் ஒரு ஒரு நாளைக்கு இந்த இந்த இதுன்னு தனி தனியாக அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துடுவாங்க இந்த இன்னைக்கு இந்த ஸ்கூல் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்கூல் அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்களும் ரிகர்சல் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு டைமிங் ஒரு டூ ஹார்ஸ் இல்லை ஒரு த்ரீ ஹார்ஸ் அந்த மாதிரி டான்ஸ்காகவே மெயினாக கொடுத்துடுவாங்க லட்சதீபத்தில் பண்ணீங்கன்னா அவ்வளோ கும்பல் அந்த கும்பல்லையுமே அந்த டான்ஸ்ன்றது அவ்வளோ சூப்பராக நடக்கும் நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல்ஸில் மெயினாக காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லையுமே டான்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடக்கும் நிறைய காலேஜ் மாதிரி படிப்பு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இல்லாமல் ஒரு சைட் அவங்க அவங்களுக்கு பிடித்ததுமே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி கல்ச்சுரல்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காலேஜஸ்ஸுமே இருக்கு ஸோ டான்ஸ்ன்றது நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய பண்ணிட்டுதான் இருக்காங்க